ஹலோ சொல்லுங்கம்மா என்ன வேணும் உங்களுக்கு ஐஸ் க்ரீம் என்ன ஐஸ் க்ரீம் வேணும் உங்களுக்கு சாக்லேட் இருக்குது வென்னிலா இருக்குது ஆ கோன் ஐஸ் கோன் ஐஸ் இருக்குது கப் ஐஸ் இருக்குது என்ன வேணும் கோன் ஐஸ் வந்து இரநூத்தம்பது ரூபாய் ஆகும்மா என்னம்மா புரியலை இரநூத்தம்பது ரூபா வரும்மா கோன் ஐஸூ சரிங்க நாலு கோன் ஐஸுங்களா சரி சாக்லேட் ஒன்றுங்களா சரி சரி சரிங்கம்மா ஆ டேஸ்ட் நல்லாருங்கம்மா இது ஆ டேஸ்ட்டு நல்லாருக்கும்மா இது வந்து பால் பண்ணையிலேருந்து டைரெக்டாக பண்ணுறது நேச்சுரல் இது இன்டர்னேஷல்லேர்ந்தெல்லாம் எதுவுமே ஆர்டர் பண்றதில்லை கெமிக்கல் எதுவும் ஆட் பண்றது இல்லை நேச்சுரல் இதுதான் ஆட் பண்ணுறோம் அதுனாலேயே அது வந்து நல்லா மூவிங்காக இருக்கும் ஐஸ் கிரீம் ஏரியாவிலியே பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் கிரீம் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆ நாலு ஆ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாலு கோன் ஐஸு ஒரு இது வேணுங்களா சாக்லேட் வேணுங்களா சரிங்க வாங்கிக்கலாங்க அதுதான் கோன் ஐஸு வந்து இரநூத்தம்பது ரூபாங்க சாக்லேட் வந்து உங்களுக்கு இரநூறு ரூபா வருங்க இது ரேட்டெலாம் ஒரே ஃபிக்ஸ்ட் ரேட் தாம்மா கம்மியால்லாம் தான் பண்றதில்ல எதுவும்

டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும் எல்லாம் நேச்சுரல் இதான் பண்றதுதான் பண்ணையிலேருந்து டைரட்டாக இது பண்ணி பண்ணுறதுதான் டேஸ்ட்டு இருக்கும் நீங்கள் வாங்க இது பண்ணிங்கன்னால் கூட நீங்கள் ஃபர்தராக அந்த மாதிரி விசேஷத்துக்கு இதுக்கெல்லாம் கூட நீங்கள் திருமணம் ஏதாவது காதுகுத்து இந்த மாதிரி எதாவது ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னால் கூட நாங்கள் வந்து இது பண்ணிவிடுவோம் சாப்பாட்டுக்கு ஐஸ் கிரீம் ஐட்டம் இருக்குதுங்க வேறு வேறு என்ன பால் ஐஸ் கிரீம் தான் ஆமாம் வேறு எதுவும் இல்லை ஆ சரிங்க கொடுத்துறேங்க

ஆ கேக்கெலாம் நம்மக்கிட்ட இல்லைம்மா ஐஸ் கிரீம் ஐட்டம்தான் ஃபுல்லாக ஐஸ் கிரீம் ஐட்டம் தான் இருக்குது நீங்கள் பா சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது வந்து எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க பக்கத்திலுக்கற எல்லாமே இல்லாமல் தூரத்துலிருந்து வந்து வாங்கிட்டு போவாங்க நிறைய ஆட்ரு வரும் நாங்கள் எடுத்து பண்ணிகிட்டுருக்கோம் எங்கள் ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து சொல்லிட்டாங்கன்னா இவ்வளோ வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த அமௌண்ட் ரெடி பண்ணி இது பண்ணுறோம் நம்மதில் வந்து எதுவும் ஆட் பண்ணுறது கிடையாது அதனால் எந்த எதுவும் சைட் எஃபெக்ட்டு இது மாதிரி எதுவும் கிடையாது நம் குழந்தைங்க சாப்பிடுவாங்கல்ல குழந்தைங்க வந்து எல்லாரும் சாப்பிடுவாங்க எல்லோரும் சாப்பிடறங்கூடி நல்லாயிருக்கும் பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க உங்கள் இதுக்கு ஆர்ட்ரு எதுவும் சொல்லுவீங்க ஆ வென்னிலா வந்து நூற்றி இருபது ரூபா வரும்மா ம் இருக்குமா

வேறு சரிங்க சரிங்க மேலும் உங்களுக்கு தெரிஞ்சங்க யாருக்கும் எது கொடுக்குறேம்மா எது தெரிஞ்சவங்க இருந்தால் சொல்லுங்கள் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஃபங்க்ஷனுக்கு எதுக்கா இருந்தாலும் சரி சரிம்மா இது மட்டும் கொடுக்குறமா ம் சரிங்க